என்னை அழவைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் இருக்குது ஒரு வைமின்கிற புக் அது ஒரு மாடர்ன் டேஸ் சேட் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஸோ அதில் வர ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ்சுக்கு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில சீனுக்கு எல்லாம் நம்ம கண்டிப்பாக அழுதுருவோம் என்ற மாதிரியான சீன்ஸ்சும் இருக்குது அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் என்ற ஒரு புக் அது ஒரு ஒரு ஜேர்னி தான் பட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜேர்னி அந்த எக்ஸ்பீரியென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் அதில் அவர் படுகிற கஷ்டங்கள் அதில் அதுக்கு அந்த கஷ்டம் படும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அது ஒரு சில இடத்துலெல்லாம் வந்து நம்மளே நம்மளையும் மீறி நம்ம அழுதுடுவோம் என்ற மாதிரி சுட்சிவேஷன்சும் அதில் இருக்குது ஸோ அந்த அல்கெமிஸ்ட் என்ற புக்கு கூட நிறையவே தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அதிலேருந்து நிறைய கற்றுக்கவும் கிடைச்சிருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் விடாமல் எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும் அந்த ஹார்டு ஒர்க்கை எப்படி அச்சீவ் பண்ணணுங்ற மாதிரியும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அந்த புக்கில் இருந்து